நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்துட்டு உதவி தொகை வந்துட்டு இருந்துச்சினா இந்தமாதிரி பிசி எம்பிசி அந்த காலர்ஷிப் கிடச்சிட்டு இருந்துது வருஷத்துக்கு வந்துட்டு மூவாயிரம் கிட்ட எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க மற்றப்படி நான் எந்த தொகையும் வாங்குனது இல்லைங்க உதவி தொகை